அவங்களுக்கு எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க வந்து அங்கே சாப்பிடுற சாப்பாடு வந்து வேறு மாதிரிருக்கும் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் அவங்க வந்து சப்பாத்தி அப்படி சாப்பிடுவாங்க அவங்க போடுகிற ட்ரெஸ்ஸுங்க வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்க ஜீன்ஸு அப்படிதான் போடுவாங்க நம்ம இதில் சாரீ வந்து சாரீ கட்டுவாங்க அதுக்கப்புறமேட்டு வேஷ்டி போடுவாங்க அப்புறம் அங்கே ஒரு ஃபங்ஷன்னால் அதை செலிப்ரேட் பண்ணுறது அதை வேறு மாதிரி பண்ணுவாங்க நம்ம இதில் வந்து தமிழ் பாரம்பரியம் மாதிரியே இது பண்ணுவாங்க பொங்கல் தீபாவளி அவங்க வந்து பொங்கலெலாம் மோஸ்ட்டாக கொண்டாட மாட்டாங்க தீபாவளிதான் ரொம்ப கொண்டாடுவாங்க நம்ம வந்து இது பொங்கல் கொண்டாடுவோம் அவங்க சாப்பிடுற ஃபுட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடுறது வேறு மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிற லாங்வேஜ் வேறு மாதிரிருக்கும் நம்ம பேசுவது வேறு மாதிரிருக்கும்